ஆமாண்ணே கொஞ்சம் வேலையாக போச்சு பக்கத்து பக்கத்து ஏரியாவுக்கு போனேன் இப்போ இதுக்கு தஞ்சாவூரு போகிற மாதிரி இருக்கேண்ணே புதுக்கோட்டைலேருந்து ஆமாம் மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரஸ் வழியாக போகலான்ருக்கேன் அது ஜங்க்ஷன்னில் போகிற மாதிரி இருக்குது அது எப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களாண்ணே ஆ அப்படியாண்ணே

ஓகேண்ண

ஆ சரி ஆ ஆமாண்ணே குடும்பத்தோடு

ஆ சரி ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே போக்குவரத்து செலவு மட்டும் எவ்வளோண்ணே வரும் மொத்தமாக ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ ஓகேண்ணே சரிண்ணே சரிண்ணே நல்லதுண்ணே ஆ சரிண்ணே போயிட்டு வாங்க நல்லதுண்ணே